ஹலோ யாருங்க தமிழ்செல்வி டைலர் கடைங்களா நாங்கள் என்ன யூனிஃபார்ம் கொடுத்து ஒரு வாரம் ஆகுது கண்டுக்கவே இல்லை கம்முன்னே இருக்குறீங்க என் பேர் என் பேர் ராஜம்மாளுங்க

கொஞ்சம் சீக்கிரமா தைச்சு கொடுங்க பிள்ளைங்க வேறு ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லாம திட்டிட்டே இருக்கிறாங்க ஸ்கூல்லேருந்து சரி சரி சரி சரிங்க நீங்கள் ப்ளவுஸ் பிளவுஸ்ஸெல்லாம் தைக்கிறீங்களாங்க ம் டிசைன் போட்ட ப்ளவுஸு ஆரி ஒர்க்கு அந்தமாதிரி பண்ணுறிங்களா இல்லை வெறும் சாதா ட்ரெஸ் ஜாக்கெட் மட்டும் தைக்கிறீங்களா ம் ப்ளவுஸுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க தையல்கூலி கேக்கிறீங்க ம் ம் ம் என்னங்க மேடம் ரொம்ப ஓவராகவே நூறுபா ஜாக்கெட்டுக்கு ஐந்நூறுபா கேக்கிறீங்க சரி சரி ஆ சரி சரி சரி சரிங்க மேடம் அதனால் தான் சரி ம் சரி சரி இன்னும் பாப்பாங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் தைக்கணும் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு துணிலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தைச்சு கொடுங்க நான் கொண்டாந்து கொடுக்குறேன் உங்கக்கிட்டேயே ம் சரி பாப்பாவுக்கு பாவாடை சட்டை அந்தமாதிரி நிறையா தைக்க வேண்டியது இருக்குது ம் ம் ம் ம் ம் கொஞ்சம் நீட்டாக ஜாக்கெட் தைத்து கொடுங்க கொண்டாந்து தர்றேன் ம் சரி சரி சரிங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க ம் எங்கள் வீட்டுக்கார் தான் வந்து கொடுப்பாருங்க

ம் சரி கொண்டு வந்து கொடுக்குறேங்க வந்து கொடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போய்ட்டு சரி

ஓகே ஓகே ம் சரி சரி சேலை எல்லாம் ஓரம் அடிக்கிறதுக்கு எவ்வளோங்க இல்லை இப்போ ஓரம் அடிக்கிறதுக்கு எவ்வளோன்னு கேட்டேன் அடி சாமி ஆ இருபதுருவா சேலைக்கு ஐம்பதுருவா கேக்கிறீங்க ரெண்டு அடிக்கிறதுக்கு எங்கூர் இந்த பக்கம்லாம் இருபதுருவா மேடம் வாங்குகிறாங்க நீங்கள் ஐம்பதுருபா கேக்கிறீங்க இது பரவாயில்லையா சரி பரவாயில்லை விடுங்கள் வாங்கிக்கலாம் விடுங்கள் ஐம்பது ருபா மட்டும் வாங்கிக்கலாம் விடுங்கள் சரி சரி சரி சரி சரிங்க சரிங்க மேடம் சரி வைச்சிருட்டுங்களா மேடம்